இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பாரம்பரியமான கலாச்சாரமான ஒரு ப இதுனா பொங்கல் பண்டிகைங்க பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாள் சங்கராந்தி ரெண்டாவது நாள் வந்து பெரும்பானை அதாவது பட்டிப்பொங்கல்ன்னு சொல்லுவாங்க மூணாவது நாள் மாட்டு பொங்கல் நாலாவது நாள் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகு சிறப்பாகவும் க அந்த காலத்து க காலமாகவும் தொன்று தொட்டு அதேமாதிரி பாரம்பரியமாவும் நடக்குது ஜல்லிக்கட்டும் வந்து ரொம்பவும் ம பிரசித்தமான ஒரு விஷயம் உலக லெவலில் அதே சமயம் இந்தியா லெவலில் பார்த்திங்கனாக்கா தீபாவளிங்கிறது நம்ம வந்து பாரம்பரியமான கலாச்சாரமிக்க ஒரு பண்டிகை அது இன்றைக்கு எல்லா இந்தியா முழுவதும் பரவியிருக்கு கொண்டாடுறாங்க அதேமாதிரி வந்து விநாயர் சதுர்த்தி விநாயர் சதுர்த்தியும் அதேமாதிரிதான் ரொம்பவும் இந்தியா லெவலில் எல்லா இதுலேயும் கொண்டாடிகிட்டு வராங்க இது ரொம்பவும் கலாச்சாரமும் நாட்டு இதுவும் ரொம்ப இதாருக்கு நாங்கள் இது கொய்ஸ்